இப்போ எனக்கு வந்து ஒரு சுகாதார ஆரோக்கிய பட்றையில் கலந்துக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் அதுக்கு பதிவு செய்யணும் இப்போ பதிவு செய்கிறத பற்றி எனக்கு அவ்வளோவா தெரில அதனால் நான் முதல்ல கூகுளில் போய்விட்டு அதில் சர்ச் பண்ணி அதில் அந்த ஆரோக்கிய சுகாதாரன்ன சுகாதார பட்டறை எப்படி கலந்துக்கொள்கிறது அப்படினு நான் அதில் சர்ச் பண்ணால் அதில் கொடுப்பாங்கள்ல அப்ளிகேஷனெல்லாம் கிடைக்கும் அதன் மூலம் அதன் மூலம் அதை படித்து பார்த்து அதில் என்னென்ன ஆட் பண்ணுமோ அதெல்லாம் சேர்த்து அதை ஃபில்அப் பண்ணி நான் அந்த பட்றையில் கலந்துக்கொள்ள ஆசையாக இருக்கிறேன்